வீட்டில் டிவி இல்லைங்க டிவி வாங்கலானு என்னோட மகன் மருமகள் மனைவி எல்லாரையும் கூட்டி உக்காத்தி வச்சு வீட்டில் பேசனோங்க சரி எல்லாருமே சொன்னாங்க எல்லாரும் ஒட்டுமொத்தமாக போகலாம் போய் பார்க்கலாம் எங்கே வில கம்மியாக இருக்கோ நல்ல குவாலிட்டியாக இருக்கோ அங்கே எடுத்துக்கலாம்னு சொன்னாங்க நமக்கு தெரியாது இந்த டிவியெல்லாம் சரி என்ன பண்ணோம் குடும்பத்தோட எல்லாம் டவுனுக்கு கிளம்புனோம் டவுனுக்கு கிளம்பி ஒரு நாலஞ்சு கடை ஏறி பார்த்தோம் அங்கே ஒரு வில இங்கே ஒரு வில அங்கே ஒரு ரேட்டு இங்கே ஒரு ரேட்டு சொன்னாங்க கடைசியில ரியாஸுன்ற ஒரு கடைக்கு போனோம் அந்த கடைக்கு போய் டிவி வில கேட்டோம் அங்கே தான் கொஞ்சம் நமக்கு ஏற்ற மாதிரி விலைய சொன்னாங்க சரி எல்லாத்தையும் கூப்பிட்டு இந்த டிவி நல்லாருக்கு பாருங்கள் சைஸ் பெருசாகவும் இருக்கு நல்ல குவாலிட்டியாகவும் இருக்கு விலையும் கம்மியாக இருக்கு என்ன செய்யலான்னு எங்கள் குடும்பத்தோட எல்லார்ட்டையும் கலந்து பேசி ஆலோசனை பண்ணி கேட்டோம் அதற்கப்பறம் சரி இதே எடுத்துக்கலாம் வில கம்மியாக இருக்கு அப்படினு எல்லாரும் சொன்னாங்க சரி நானும் நாலஞ்சு கடை ஏறி பார்த்துட்டு வேறு எங்கேயும் சரி இதே எடுத்துக்கலாம்னு சொல்லி முடிவு பண்ணி அந்த டிவியை எடுத்தோம் நல்லாவும் இருக்கு நல்ல பிச்சர் கிளீனாகவும் வருது குவாலிட்டியாகவும் இருக்கு விலை கம்மியாகவும் இருக்கு அதுவும் இல்லாத அதுக்கு ப்ரைஸும் வேறு கொடுத்தாங்க வாங்கின்னு போய் இப்போ நல்லா டிவி பார்க்குறோம் வீட்டில் சந்தோஷமாக இருக்காங்க